அறுபத்தி ஒம்பதாயிரத்து ஏழுநூத்தி எண்பத்து ரெண்டு ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்து ஒம்பது ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நூற்றி எண்பத்து ஒம்பது அஞ்சு லட்சத்து நாற்பத்து ஒம்பதாயிரத்தி முண்ணூற்றி எண்பத்து மூணு எட்டு லட்சத்து எழுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று